இப்போ கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டை ரொம்பவே விரும்புவாங்க அங்கேலாம் மாலை வெ வெயிலில் போய் நிறைய பேர் விளையாடுவாங்க ஒரு ஒரு ஊருக்கும் குழு அமைத்து அங்கேன எல்லோரும் வந்து கலந்துக்கிற மாதிரி த இடத்த தயார் பண்ணி போட்டி வச்சு அதில் யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க இதுவே ஃபோனில் ந விளையாடும் போது மூளைக்கு மட்டுந்தான் பயிற்சி உடல் அளவில் எந்த பயிற்சியும் கிடையாது இதுவே மாலை வெயிலில் போய் ஓட்டப்பந்தயம் கிரிக்கெட்டு வாலிபால் இதெலாம் விளையாடும் போது உடலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது அவங்களுடைய உடம்புலேந்து வேர்வை தண்ணியெலாம் வெளிப்படுகிறது இதனால் கெட்டத்தண்ணியும் வெளியாகிறது அதுக்கப்புறம் வந்து இதனால ஃபோனில் கேம் விளையாடுறத தவிர்க்கணும் அப்படின்னு எல்லோர்கிட்டையும் சொல்லணும் இது